இப்போ ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நான் ஒரு சோனி ஹோம் தேட்ரு வாங்கினேன் ஃபைவ் பாய்ண்ட் ஒன்னு கடையில் கேட்டப்போது அது தான் லேட்டஸ்ட் மாடல் சொன்னாங்க வந்து வீட்டில் போட்டுப் பார்த்தோம் டிவியோடு கனெக்ட் பண்ணியாச்சு ரொம்ப நல்ல ஒரு சவுண்டு எஃபெக்ட்டு கேட்கறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருந்தது அதுவும் பாட்டு வந்து ஒரு ஒரு தேட்டர் எஃபெக்ட் லைக் நம்ம தேட்டருக்குப் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு வீட்டில் ஒரு எஃபெக்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொருளாக இருக்குது அது யாராவது வாங்கணுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ப்ராடெக்ட்டை